ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்விம் பண்ணும் போது நான் நார்மலாக ஸ்விம் பண்ண தான் நம்ம கற்றுக்குவோம் நல்லா ஸ்விம் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருச்சி ஸ்விம் பண்ணி ஆரம்பிச்சி ஒரு ஒன் மந்த்து நாங்கலாம் வந்து ரெகுலராக டெய்லி சம்மர் சீசனில் டெய்லியும் குளிக்கப் போவோம் ஸ்விம் பண்ணிட்டு டெய்லியும் டூ ஹார்ஸாவது நாங்கள் கிணத்துல ஸ்விம் பண்ணுவோம் அது மாதிரி ஸ்விம் பண்ணும் போது எங்களுக்கு வந்து ஒன் வீக்கிலியே டூ வீக்கிலியே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிடும் அதுக்கப்பறம் வந்து மற்றவங்க இந்த டைவ் டைவ் டைவ் அடிப்பாங்க டைவுன்னு சொல்லுவாங்க சொரக்கடிக்கிறதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் வந்து மற்றவங்க டைவ் அடிக்கிறதை பார்த்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம் எடுத்தோடனே நம்ம நலையா அடி உழுவும் ட்ரை பண்ணும் போது ஆனால் அதுக்கும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ட்ரை பண்ணால் அதுவும் நம்ம வந்துடும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி டைவ் அடித்து வீடியோ ரீல்ஸ்லாம் போடுவாங்க அதை பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி நம்மளும் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து ஃபெய்லியர் தான் ஃபெய்லியர் தான் ஆச்சு அதுக்கப்பறம் வந்து நான் ஒரு த்ரி ஃபோர் டைம்ஸ் ட்ரை பண்ண ட்ரை பண்ண அப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அப்பறம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்பறம் நல்லாவே நானும் அவங்கள மாதிரி டைவ் டைவ் அடித்தேன் அது வந்து நீச்சல் நுட்பம்னால் அப்பறம் உள் நீச்சல்னு சொல்லுவாங்க அதுவும் தண்ணிக்குள்ளே போய் முங்கி மொ கல் எடு மண்ணுலாம் எடுத்துட்டு வர்றது அதுவும் வந்து எக்ஸ்பிரியன்ஸ் கெயின் பண் ஸ்விம் பண்ணுற நார்மலாக ஸ்விம் பண்ணி எக்ஸ்பிரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்பறம் உள்ளே போய் எடுக்கிறது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதுவும் வந்து உள்ளே போய் ஸ்விம் பண்ணி உள்ளே போய் மண் எடுத்துட்டு வர்றது இல்லை உள்ளே ஒரு பொருள் போட்டு உள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய் தேடி எடுத்து வர்றது அந்த நுட்பமான நீச்சல் நுட்பத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன்